சார் வணக்கம் சார் நான் ஸ்விகியில் ஆட்ரு பண்ணியிருந்தேன் சார் நான் நான் வந்து இப்போ ஒட்டப்பட்டிலேருந்து ஆட்ரு பண்ணியிருந்தேன் சார் நான் திடீரெனு இந்திரா நகர் வந்துவிட்டேன் அதனால நீங்கள் எனக்கு அங்கே மாற்றி கொடுக்க முடியுங்களா அட்ரஸ் சொல்கிறேன் சார் எனக்கு அங்கே மாற்றிக் கொடுத்துருங்க